ஹலோ ஊபர் ஆட்டோவா ஆம் ஆமாண்ணா நான் ஜோதி பேசுகிறேன் ஆம் ஆமாண்ணா நாங்கள் வந்து உங்களுக்கு லொ லொக்கேஷன் அனுப்பி ஒன்போது மணிக்கலாம் வந்துடுங்கண்ணானு நேற்றே கால் பண்ணி சொன்னேன் ஆனால் இன்னும் நீங்கள் வரவே இல்லையேண்ணா ஆம் ஆமாண்ணா ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட ஆம் ஒன்போது மணிக்கு வாருங்கண்ணே வந்திருங்கண்ணே நான் கிளம்பி இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் இன்னும் வரவே இல்லை எனக்கு இப்போ மணி ஒன்பதே கால் ஆச்சு இப்போ உங்களால் எனக்கு ட்ரெயினும் மிஸ் ஆயிருச்சு

மழை பேஞ்சால் என்னண்ணா நீங்கள் ஆட்டோவில தானே வாரீங்க நான் இப்போ நான் ட்ரெயினுக்கு போறதே எனக்கு ட்ரெயின் புக் பண்ணி அதோடைய ரிசர்வேஷன் பண்ணி அது காசெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேண்ணா ஏன்ணா இப்படி பண்றீங்க வர முடியாதுன்னால் அப்போ ஒரு காலாவது பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் நானாவது வேற ஏதாவது ஆட்டோவை பார்த்து போயிருப்பேன்ல நான் இதுக்கு தான் நேற்றே உங்ககிட்ட வந்து சொன்னேன் இந்த டையத்துக்கு வந்திருங்கண்ணா நான் கண்டிப்பாக கிளம்பி இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆம் இப்போ என்னால் வேஸ்ட்டாக போச்சிலண்ணா உங்களுக்கு நான் அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிட்டேன் ஆம் இப்போ இப்போ அமௌண்ட்டெலாம் தர முடியாதுன்றீங்கள் அப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு அங்கேயும் காசு போச்சு இங்கேயும் காசு போச்சு நீங்கள் கொஞ்சமாவது சீக்கிரமாக வந்திருக்கலாம்ல ஆம் பாலத்துக்கு கீழே டிராஃபிக் எப்பையும் இருக்கதாண்ணா செய்யும் இங்கிட்டும் நீங்கள் மெயினில் வந்திருக்கலாம்ல மெயின்ல வந்தீங்கன்னால் இன்றைக்கு இப்போ நான் போயிருந்திருப்பேன் நீங்கள் இவ்வளோ நேரம் வருவீங்கள் வருவீங்கன்னும் நான் உட்காந்துருந்தேன் இனி நீங்கள் வந்தீங்கன்னாலும் எல்லாம் ட்ரெயினையும் பிடிக்க முடியாது ஆம் ஆர்டர் கேன்செல் பண்ணிடுங்கண்ணா ஆம் எனக்கு அமௌண்ட்டு எப்போண்ணா கிடைக்கும் அப்படியா ஆம் நாம் நீங்கள் வரலல நான் என்ன பண்ணுறது உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும் ஆம் நான் இப்போ எனக்கு அவசரமாக புறப்புடணும் நான் வந்துட்டேன் நான் இப்போ வேற ஆட்டோலையையும் பாதி தூரம் போய்க்கிட்டு இருக்கேன் ஆம் சரி ஆம் சரிண்ணா எனக்கு வந்து காசு அனுப்பிவிடுங்க ஆம் சரிண்ணா ஆம் இன்றைக்கு வந்துடும் வந்துடும்ல ஆம் சரிண்ணா ஆம் சரி ஓகேண்ணா